ஆ பில்டிங்ல இப்போது ஒர்க்லாம் எப்படிப்பா போய்கிட்டுருக்குது ஆ இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்குது பில்டிங்

கிரானைட் கிரானைட் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டீங்களா

ம் சேஃப்டி எக்யூப் ஒர்க்கர்ஸ்ஸுக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது இல்லை பில்டிங் தேவைப்பட்ற எக்யூப்மெண்ட்ஸ் எதெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் எதாவது வேணுமா அதை பற்றி லிஸ்ட் ஏதாவது ப்ரிப்பர் பண்ணிருக்கீங்களா ரோப்பு அப்புறம் ஹெல்மெட்

ஹெல்

ஆ எத்தனை ஒர்க்கர்ஸ் இப்போது இருக்கீங்க முப்பது பேர் ப்ளஸ் இது முப்பது பேருக்கு ஹெல்மெட் வேற எலக்ட்ரானிக் கூட்ஸ் அதெல்லாம் எதாவது வாங்கணுமா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கா அதெல்லாம் வாங்கணுமா

ம் வாட்டர் இல்லைங்களா ம் ம் சேலரிலாம் எப்படி எல்லாருக்கும் சேலரிலாம் கரெக்டாக போட்டுட்டுருக்கீங்களா இல்லை அது ஏதாவது பெண்டிங் இருக்கா ஒர்க்கர்ஸுக்கு மேஸ்திரி மற்ற மற்றவங்களுக்குலாம் ஒர்க்கர்ஸுக்குலாம் எப்படி சேலரிலாம் கரெக்டாக போட்டீங்களா ம் சரி நான் ஒரு நாள் நாளைக்கு நாளைக்கி கூட நான் சைட்டுக்கு வரேன் நீங்கள் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக ப்ரிப்பர் பண்ணி கொடுங்க நான் அதை ஃபார்வேட் பண்ணி உங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துறேன் நீங்கள் ஒர்க்கு நடக்கிறது நடக்கட்டும் நடந்துக்கிட்டே இருக்கட்டும் நிற்க தேவையில்லை ஆ ஓகே சரிங்க ம்